ஹலோ கே பி என் ட்ராவல்ஸுங்களா நான் கோவிலுக்கு போகிறத்துக்காக ஒரு கார் புக் பண்ணியிருந்தங்க நான் ஆறு மணிக்கு கார் புக் பண்ணே ஆறு மணிக்கு கார் வேணும்னு புக் பண்ணியிருந்தேங்க மணி இப்போவே எட்டாக போகுதுங்க நீங்கள் இன்னும் கிளம்பவே இல்லை போல எப்போது வண்டி வந்து நாங்கள் எப்போ போகிறதுங்க இல்லைங்க நான் புக் பண்ணி இருந்ததை வந்து கேன்சல் பண்ணிடுங்க எனக்கு வண்டி வேண்டாம்ங்க இப்போவே மணி எட்டாச்சு இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாதுங்க எனக்கு வண்டி வேண்டாம் நான் பக்கத்தில் லோக்கல்லேயே கார் பிடித்து நான் கோவிலுக்கு போய்க்குறேங்க இல்லைங்க எதுக்குங்க நான் உங்களுக்கு அமவுண்ட் கொடுக்கணும் ஏங்க புக் பண்ணேங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பண்ணலேங்க நீங்கள் இன்னும் கிளம்பக்கூட இல்லை நான் எதுக்கு உங்களுக்கு பாதி அமவுண்ட் கொடுக்கணும் அது உங்கள் ப்ராப்ளம்ங்க அது நீங்கள் வராதது உங்கள் ப்ராப்ளம் அதை நீங்கள் பாத்துக்கங்க நான் உங்களுக்கு பாதி அமவுண்ட் கொடுக்க முடியாதுங்க நீங்கள் வரவே இல்லை வராததுக்கெல்லாம் நான் அமவுண்ட் கொடுக்க முடியாது இப்போ நான் புக் பண்ணதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க நான் லோக்கலில் பாத்துக்கிறேன்